ஆ ஹலோ மேடம் ஆ வாங்க ஆ ஓகே ஆ ஓகே ஆ நீங்கள் எல்லாமே ஹோலாக தானே பர்ச்சேஸ் பண்ண போகறீங்க ஆ அப்படிலாம் இல்லை நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்னாக போட்டு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் தருவோம் ஆ டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வாங்கிற வுட்டு நீங்கள் வாங்கிற ப நீங்கள் எது மாதிரி வாங்குறீங்களோ இப்போ ஒவ்வொதோட ரேட்டுமே ஒருமாதிரி இருக்கும் அதில் இருக்க வுட்டு நீங்கள் இப்போ பீரோ வாங்கிறீங்கன்னா அதில் வுட்டும் இருக்கும் ஸ்டீலும் இருக்கும் நீங்கள் எது செலெக்ட் பண்றிங்கன்னு பார்த்து டோட்டலாக நாங்கள் வந்து டாலி பண்ணி நாங்கள் சொல்லுவோம் டிஸ்கவுண்ட் எவ்வளோனு ஆ ஆ ஆ பீரோ வந்து மரத்துலன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு எண்பதஞ்சாயிரம் அதுலேந்து இருக்கு ஸோ உங்களுக்கு ஆ கட்டுலுமே நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் அதமாதிரி கேட்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்கு டைனிங் டேபிள் வந்து மேலே மிரர் வச்சது வேணுமா இல்லை வுட்லயே வேணுமா உங்களுக்கு அதை பொறுத்து தான் வந்து அப்போ நீங்கள் பாருங்கள் ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்கு ஸோ சைஸ் இருக்கு சைஸ் பொறுத்து தாங்க அமௌன்ட் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸெல்லாம் பாருங்கள் ஆ நீங்கள் வந்து பா ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நாங்களே ஃபிரீ டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைனாலும் இங்கே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து இங்கே எல்லா வசதியுமே இருக்கு நீங்கள் அமௌன்ட் தரமாதிரி இருக்கும் ஆ ஓகே

ஆ சரிங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த மெட்டீரியல் வேணும்னு சொல்லிவிடுங்க அதற்கப்பறம் சொல்கிறோம் ஆ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே வந்து என்னென்ன மாடல் வேணும்னு சொல்லுங்கள் அதற்கப்பறம் நாங்கள் வந்து அமௌன்ட் எவ்வளோனு சொல்லிடுறோம் ஆ ஓகே ஆ ஓகே கன்ஃபார்ம்